ஆ குட் ஈவ்னிங் சார் ஆ சார் யோகா க்ளாஸ்சுக்காகதான் நான் கே டீட்டைல்ஸ் கேட்கணும் சார் ஆமாங்க சார் அதுதான் என் என்ன ம ஆமாங்க சார் எனக்கும் க்ளாஸ்சுக்கும் ஜாயின் பண்ணுறக்கும் சரி கிட்ஸ்சுக்கு ஜாயின் பண்ணிணாலும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஜாயினிங்க்கும் ரெண்டுக்குமே டீட்டைல் சொல்லுங்க சார் எனக்கு ஏஜி ட்வெண்ட்டி எயிட் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் எனக்கு ஈவ்னிங் வர முடியாது சார் மார்னிங் வந்துக்கலாமா ஆமாங்க சார் ஆ ஓகே சார் நான் மார்னிங் வரேன் சார் டைமிங் மட்டும் சொல்லுங்க சார் ஒ ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் நான் ஈவ்னிங் சிக்ஸ் டு எயிட்டு இது ஃபீஸெலாம் எவ்வளோ சார் ஓகே சார் கொஞ்சம் நேரில் வந்தால் ரெடியூஸ் பண்ணுவீங்களா சார் ஓகே சார் நான் ஓகே சார் நான் இந்த என்னென்னு வீட்டில் கேட்டுவிட்டு உங்களுக்கு ஆஃபீஸ்சுக்கு வரேன் சார் தேங்க் தேங்க் யூ சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ